நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பழைய பேட்டையில் அங்கேயே இருந்தேன் ரவுண்டானா கிட்டயே நாங்கள் வாழ்ந்துட்டு வந்துகிட்டுருக்கோம் கடந்த ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமாக எங்களுடைய நேட்டிவ் அது தான் தாத்தாவோடய ஊரிலேருந்து நாங்கள் செட்டில் ஆகி இங்கே கிருஷ்ணகிரிக்கு வந்து நாங்கள் நேட்டிவாக மாற்றிக்கிட்டோம் அப்பாக்கு வந்து சென்னையில் வந்து நெ ஒர்க் வந்து மாற்றிட்ருக்காங்க ஒர்க் வந்து சென்னையிலேருந்து டூயூட்டி மாற்றிட்டு இருந்தால எங்கள் ஃபேமிலியோடு வந்து சென்னைக்குப் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது என்னோடய காலேஜு நான் சென்னையில் தான் படிச்சுகிட்ருக்கேன் ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து இப்போ சென்னைக்கு மாறப் போகிறோம் எங்களுடைய இதுக்கு மேல் எங்களுடைய நேட்டிவ் வந்து சென்னையாக மாறப் போகுது எங்களுடைய பேன் கார்டில் வந்து இப்போது கிருஷ்ணகிரியுடைய அட்ரெஸ் இருக்குது ஸோ அந்த அந்த அட்ரெஸை வந்து எங்களுக்கு வந்து சென்னைக்கு மாற்றணும் அதுக்கு சென்னைக்கு வந்து மாற்றறதுக்கு அந்த பேன் கார்டுக்கு வந்து நாங்கள் என்னென்ன ப்ரூஃப்ஸெலாம் கொடுத்து அது யாருடைய சைன் வாங்கணும் ஹாஸ்பிட்டலில் வாங்கணுமா இல்லை இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய நாங்கள் எந்தப் பஞ்சாயத்தில் வர்றோமோ அந்தப் பஞ்சாயத்து தலைவருக்கிட்ட சைன் வாங்கணுமா அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எது நாங்கள் என்ன வாங்கணும் என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே நீங்கள் எங்களுக்குத் தகவல் நீங்கள் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல நாங்கள் எல்லாமே கூட எங்களோடய அட்ரெஸை அதுக்குத் தகுந்த ஆவணங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கா பண்ணணுமா இல்லை ஏதாவது ஃபேமிலியோடு ஒருத்தருது யாருதாவது ஃபஸ்ட்டு மாற்றணுமா இல்லை அதுக்குப் பிறகு எல்லாமே மாற்றி நான் என்னென்றது எங்களுக்குத் தெரியாது நீங்கள் என்ன அட்ரெஸ் நீங்கள் நாங்க வரக்கூடிய அட்ரெஸில் எங்கே அங்கே இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் நாங்கள் போயிட்டு விசாரித்து அங்கே என்னென்ன கு சொல்றாங்களோ என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் சொல்றீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல எல்லோருடைய ஆவணங்களையும் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் சப்மிட் பண்ணி அதுக்கு எங்கெங்கே நாங்கள் போய் சைன் வாங்கணுமோ அது மாதிரி வாங்கிக் கூட எடுத்துனு வந்து நாங்கள் சப்மிட் பண்ணிணோம் சப்மிட் பண்ணி எத்தனை நாளில் எங்களுக்கு வந்து எங்களுடைய பேன் கார்டுடைய அட்ரெஸ் வந்து எங்களுக்கு மாறும் அந்த ஏன்னால் பேன் கார்டுடைய டீட்டெயில்ஸ் மாறினா தான் எங்களோடய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இது போன்ற தகவல் எல்லாமே எங்களால் மாற்ற முடியும் அதனாலே நீங்கள் அங்கே வந்து நாங்கள் யாரை பாத் காண்டெக்ட் பண்ணுறது என்னென்ன ச என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னால் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே மாறப் போகிறோம் நாங்கள் இன்னும் ஒரு வீட்டில் வந்து நாங்கள் ஷிஃப்டாக போகிறோம் நாங்கள் வெக்கேட் பண்ண நாங்கள் சென்னைக்கு வர்றப்போது அது சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிச்சுனா நாங்கள் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் க்ளியர் பண்ண எங்களுக்குக் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் வந்து வெரிஃபை பண்ணி நாங்கள் கொடுக்கணுன்றத நீங்கள் சொன்னால் எங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்போல பெட்டராக இருக்கும் ஓகே